மா டைலர் டைலர் தானேம்மா ஓகேம்மா அது இப்போ நீங்கள் வந்து போன வாரம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தேன் ஒரு ஐம்பது யூனிஃபார்ம் வந்து என்னோ என்னோடய ஸ்கூல்லில் வந்து பசங்களுக்கு வந்து தைச்சுக் கொடுக்க சொல்லி ஆ ஓகே ஓகே பேட்ச்சு வந்து நான் இப்போ சாய்ந்திரம் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய ஆஃபிஸ்ஸில் வந்து ஸ்டாஃப் வந்து கொடுக்க கொடுத்துவிட சொல்கிறேன் பேட்ச்சை ஃபிட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு காலையில் வந்து கம் கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துருங்க ஓகே எங்கள் ஆஃபிஸ்ஸில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து உங்களோடய உங்கள் ஒர்கிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கு வந்து அது எல்லாமே எடுத்துகிட்டு வர்கிறதுக்கு சிரமமா இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் ஆஃபிஸ்ஸில் இருந்து நான் வந்து ஒரு ஒரு காரை அனுப்புகிறேன் ம் சரி ஓகே அப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னோடய எங்கள் ஆஃபிஸ்லேருந்து நான் வந்து ஒரு வண்டி அனுப்புகிறேன் அந்த வண்டியில் வந்து நீங்கள் ஏற்றி விட்ருங்க ஏற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வேலை ஃப்ரீயாக முடிஞ்சோன்னே உங்கள் வேலெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் வந்து அந்த பே பேலன்ஸ் அமௌண்டு அமௌண்டு உங்களுக்கு ஆல்ரெடியே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பேன் பேலன்ஸ் அமௌண்டு மட்டும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க சரிங்களா

ஓகே தேங்க் யூ